இப்போது நாங்கள் எங்கள் வீட்லேயே நிலம் விக் விற்றோம் அதை விற்கும் போது அவ்வளோ ஒரு பிரச்சின எங்கள் அப்பாவுக்குன்னு எங்கள் அப்பா பண் எங் எங்கள் அப்பாவோட பங்கு எங்கள் சித்தப்பாவோட பங்கு எங்கள் பெரியப்பாவோட பங்கெனு சொல்லிகிட்டு அவ்வளோ பிரச்சின நான் கையெழுத்து போடமாட்டேன் நீங்கள் விற்க முடிஞ்சால் விற்க முடிஞ்சால் விற்க முடிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சின அதில் வந்துட்டு இப்போது இப்போது பட்டி ப பட்டா அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அந்த பட்டாலெலாம் இது பண்ண முடியுமா அதுக்கு காசு இப்போது ஒரு பட்டாவிலேருந்து இன்னொரு பட்டாவுக்கு நம்ம மாற்றினோம்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப காசு செலவாகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சின இருக்குது ஸோ இந்த நிலம் என்னோடது இந்த நிலம் உன்னோடது பக்கத்துக்காரங்க சண்டைக்கு வருவாங்க இல்லை இதுதான் என்னோடது இது இதில் இப்போது பாதி என்னோடது பாதிதான் உங்களோடதுன்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க அப்போது மக்கள் வந்துட்டு அந்த நிலத்துல நல்லா விளையும் ஆனால் அதிக ரேட்டுக்கு போகாது நல்லாவே விளையாது ஆனால் அதிக ரேட்டுக்கு போகும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில் நல்ல விளையுற மண்ணில் நம்ம வீடு கட்டிடுவாங்க விளையவே விளையாத மண்ணில் நெல்லை போடுவோம் இந்த மாதிரி போடு அதை போடு இதை போடுன்னு எல்லாம் போட்டு அது ஒன்றும் வளராமல் கேட்டால் மண் சரி இல்லை மண் சரி இல்லை தான் மண் இங்கே யார் மண்ணை சரி இல்லாமல் ஆக்கினா மனிதர்கள் தானே மனிதர்கள் நல்லா இருந்தால் மண் ஏன் சரி இல்லாமல் போகுது சொல்லுங்க அதுதான் மண்ணில் பிளாஸ்டிக்கை போடுறது பிளாஸ்டிக்கை எரிக்கிறது அந்த மண் மரத்தில் ஆசிட்டை ஊற்றுறது மரத்தை எரிய விடுறது மரத்தை வெட்டுறது அது நிழல் தருது அவ்வளோ ஒரு அழகான மரம் அந்த மழை அந்த மரத்தை நாம் வெட்டுறோம் அந்த காடை நம்ம அழிச்சு வீடு கட்டுறோம் எவ்வளோ எதிர்கொள்கிற தான் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மர நம்ம நிலத்தை மட்டும் நம்ம அழிக்கவே கூடாது எப்பொழுதுமே